எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னாக்க எல்லாமே மதங்கள் வேறு இல்லை எங்களுக்கு எல்லாமே மதங்கள் ஒன்று தான் இந்துவாக இருக்கட்டும் கிறிஸ்துவராக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் எங்கள் பண்டிகைக்கு அவங்களை கூப்பிடுவோம் அவங்க பண்டிகைக்கு எங்களை கூப்பிடுவாங்க இது வந்து மதத்தால் வந்து எல்லாமே ஒன்று தான் ஜாதிக்கூட கிடையாது மதம்னு எடுத்துக்கிட்டால் கிறிஸ்துவத்தில் மூணு மதம் இருக்குது மூணு மதத்தில் எல்லோருமே ஒன்று தான் எல்லோருமே இன்றைக்கு வந்து அண்ணன் தம்பி மாமா மச்சான் மைத்துனர் இதுதான் எங்களுடைய உறவு முறை மதங்கள் வந்து வேறு ஆனாலும் எங்களுக்கு உறவு முறை இதுதான் யாரும் நம்ம தமிழகத்த பொறுத்த வரைலியும் எந்த ஒரு ஜாதி சண்டையோ எதுவோ இருக்காது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ எல்லோருமே வந்து ஒரே மதத்தில் உள்ள மாதிரி தான் ஒரே முறையாக தான் கொண்டாடுவோமே தவிர நீ வேறு நான் வேறுங்குற ஒரு பாகுபாடு கிடையாது எல்லோரும் மாமன் மைத்துனர் தான் அண்ணன் தம்பிங்க தான் பெரும்பாலும் எல்லாம் அந்த ஒரு முறையாகத்தான் மதத்தில் இருக்கிறோமே தவிர ஜாதி வெறி புடிச்சு கிடையாது இருக்கிறது எல்லா சமுதாயம் சமுதாயம் நிறைய இருக்குது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ங்கிறதுதான் எங்களுக்கு சேர்ந்தது எங்களை சார்ந்தது அதுவே வந்து எங்களுக்கு முக்கியத்தமான ஒரு மனிதாபிமானம் ஒரு இதுதான் ஜாதி சண்டைகளெலாம் கிடையாது மதமுனால் இது மூணும்தான் மூணுலையும் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க ஒற்றுமையே உணர்வு உயர்வுங்கிற மாதிரி தான் எல்லாமே ஒன்று மதம் வந்து வேறு கிடையாது மதத்தில் வேறு யாருனாக்கூட உறவு முறையில் ஒன்று தான் இருக்கும்